ஆ ஆமாங்க சார் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன வேணும் ஆ இருக்குதுங்க சார் ஓகே சார் நண்டு ஃப்ரை வந்து ஸ்பைசியாக இருக்கும் சார் உங்களுக்கு எப்படி நார்மலாக வேணுங்களா இல்லை ஓகேங்க சார் அப்படிங்களா சரி மிளகு ரசம் ஸ்பைசியாகதான் இருக்கும் ஓகே சார் ஒரு ரெண்டு பேர் சாப்பில்லாங்க சார் அளவாக சாப்பிட்றவங்க ரெண்டு பேர் சாப்பிட்ல்லாம் சார் த்ரீ சிக்ஸ்டி சார் சார் இன்றைக்கு வந்து ஐயிர மீன் கொழம்பு சார் சார் அது வந்து டூ ஃபார்ட்டி வரும் சார் வெறும் கறி மட்டும் ஓகேங்க சார் வேறு ஏதாவது சார் டெலிவரி வந்து ஒன் ஒன் ஹாரில் ஆகிடுங்க சார் உங்கள் அட்ரெஸ் சார் புரியலங்க சார் சாஃப்ட் டிரிங்க்ஸ் இருக்குதுங்க சார் ஓகே ஒன் ஒன் லிட்டர் ஆர் ஹாஃப் லிட்டர் ஓகேங்க சார் ஐஸ் கிரீம் என்ன ஃபிளேவர் வேணும்

ஓகேங்க சார் ஸ்வீட் பீடாவா ஸ்பெஷலா ஆ ஓகேங்க சார் சார் உங்கள் அட்ரெஸ் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் சார் ஹோல் பில்லு வந்து இப்போ சிக்ஸ் ஹண்ரட் சார் ஓகேங்க சார் டிஸ்கௌண்ட் எதுவும் இப்போது போடலங்க சார் ஆ ஆ உங்களோடய அட்ரெஸ் மட்டும் பண்ணிங்கனால் டெலிவரி பண்ணிடுவோம் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார் ஆ ஆ ஓகேங்க சார் கண்டிப்பாக ஆ